காலையில் எனக்கு பீச்சு வாலி பால் பசங்களோடு விளாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக இதில் பீச்சில் வந்து நாங்கள் டூரெலாம் போவோம் திருப்பதி ஊட்டி கொடைக்கானல் அடுத்தது அதில் ட்ரக்கிங் பிளேஸஸ்லாம் போவோம் அலிஃபா எலிஃபேண்ட் டூர்ஸ் அடுத்தது வந்து அங்கே சாக்லேட் காபித்தூள் டீத்தூள் அதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது வந்து மலை மேல் முருகர் கோயில் பழனி அடுத்தது வந்து மருதமலை இதெல்லாம் கோயிலுக்கெலாம் போவோம் மாலையில் வந்து சுண்டல் அடுத்தது மாலையில் சுண்டல் விற்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பீச்சில் உக்கார்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு ஜாலியாக விளாடுறது அடுத்தது அதில் மண் வீடு கட்டுறது அதில் நான் ஜாலியாக வீட்டை உடைச்சு உடைச்சு விளாடுறது இன்னும் ஜாலியாக இருக்கணும்னால் நாங்கள் க கடுப்பாக இருக்க நாளே கிடையாது சனி ஞாயிறில் எங்கேயாச்சும் டூர் போயிகிட்டேதான் இருப்போம் ஒரு நாளும் வீட்டில் உக்கார்ந்ததே கிடையாது அடுத்து வண்டியில் ரைடு போவது அதில் எங்கேயாச்சும் ஒரு ஒரு ஊருக்கு என்ன ஊர் வேணாலும் போவோம் கடுப்பாக இருக்கிற நேரமே எங்களுக்கு கிடையாது நீங்கள் அப்புறம் வந்து வேறு எங்காயாச்சும் போகணும்னா நாங்கள் இது பேங்களூர் அந்த சைடில் எங்கேயாச்சும் போவோம் ஹைதராபாத் அந்த மாரி எங்கே வேணாலும் டூரிஸ்ட் பிளேஸ் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகணுமோ கடுப்பாக இருக்கற நேரத்தில் அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவோம் வேலைக்குன்னு போனோம்னால் ரொம்ப நாளெலாம் வேலைக்கே போகமாட்டோம் ஜாலியாக ரெண்டு நாள் அப்படியே போயிட்டு திரும்பி அதுக்கப்புறம் ட்ர ஊருக்கு எல்லாம் ஃப்ரெண்டு எல்லாம் காசு அமௌண்ட் சேர்த்துட்டு ஜாலி ஜாலியாக ஊரை சுற்ற போவோம் டா இன்னும் ரொம்ப சொல்லணும்னால் வீட்டிலயே இருக்க மாட்டோம் காலைல சாப்பிடுறோமா திரும்பி வீட்டிலலாம் இருக்கிறதே கிடையாது திரும்பி கிரிக்கெட் சாயந்திரம் விளாடுறது ஜாலியாக ஓடி ஆடி விளாடுறது மாலையில் வந்து வீட்டில் வந்து காபி குடிக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வீட்லையே நாங்கள் இருந்தது ஒரு நாள்கூட கிடையாது ஹப்